எனக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஐபிஎல்லில் சிஎஸ்கே மேட்சுனால் இன்னும் ரொம்ப பிடிக்கும் தல தோனிக்காகவே அந்த மேட்ச் நாங்கள் பார்ப்போம் நான் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிஸ் எல்லாமே சிஎஸ்கே மேட்ச்னால் ரொம்ப விரும்பிப்பார்ப்போம் தோனி இறங்குனாலே ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் இருக்கும்னு நாங்கள் அவ்வளோ சந்தோசமாக பார்ப்போம் சிஎஸ்கே மேட்ச் அவ்வளோ இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலுக்கு வருவாங்களா விக்கெட் எடுப்பாங்களா எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க அதலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்போம் அப்புறம் கொக்கோனால் ரொம்ப பிடிக்கும் கொக்கோவில் ஸ்கூலில் வந்து நான் விளையாண்டு இருக்கேன் கொக்கோ வந்து இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ஆப்போசிட் டீம்குள்ளே எப்படி போட்டி போட போகிறோம் எப்படி ஜெயிக்க போகிறோம் என்ற ஆர்வம் வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்படியாச்சும் வின் பண்ணிடனும் நம்ப ஸ்கூலுக்கு பெருமையை வாங்கி தந்துடணும் அப்படின்ற ஆர்வம் நிறையவே இருக்கும் அதனால் கொக்கோ விளையாடுவோம் அப்புறம் ரன்னிங்கும் நல்லா இருக்கும் இந்த செகன்ஸ்குள்ள ஓடணும் மற்ற ஸ்கூலை விட நம்ம ஃபர்ஸ்ட்டாக வரணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் லாங் ஜம்ப் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் நான் ஸ்கூலில் லாங் ஜம்ப் விளையாண்டுருக்கன் ஜோனல் லெவலில் போய் ஜெயித்து இருக்கேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்சாக லாங் ஜம்ப்பில் எவ்வளோ தாண்டுறோம் எவ்வளோ நீளம் தாண்டுறோம் அப்படிங்றதுதான் கணக்கு அதில் வந்து நான் விளையாண்டு ஃபர்ஸ்ட் வாங்கி இருக்கேன் எனக்கு லாங் ஜம்ப்னால் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும்